எனக்கு வந்துட்டு பரதநாட்டியம் மட்டுந்தான் தெரியும் அதிலேயுமே வந்துட்டு சில பல முத்திரிகள் நான் கற்றுக்காமதான் இருந்தேன் ஆனால் அதை வச்சிட்டு நான் உள்ளூர்குள்ளே மட்டுந்தான் டான்ஸ் ஆடிக்கிட்டிருந்தேன் ஒரு கட்டத்தில் எனக்கு வந்துட்டு வெளியூர் போய் நடனமாடுறதுக்கு ஒரு பெரிய டீவி ஷோவில எனக்கு ஒரு வாய்ப்பு கெடைச்சிது அதுக்காக வந்துட்டு நான் அங்கே போய் டான்ஸெலாம் கற்றுக்கிட்டேன் அங்கே போனப்போதான் எனக்கு தெரியும் பரதநாட்டியம் மட்டும் ஆட கூடாது பெல்லி டான்ஸ் ஆடணும் சாட் சாங்ஸ்க்கு ஆடணும் ஃபோக் டான்ஸ் ஆடணும் அப்பறம் குச்சிப்புடி கதக்களி அந்த மாதிரி நிறைய டான்ஸ் கத்துக்கணும் ஆடணும் அப்போதான் எனக்கு தெரியும் நான் அந்த ஷோக்காகவே வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நடனத்தை நான் கற்றுக்க ஆரம்பிச்சேன் ஃபஸ்ட்டு வந்து நான் பெல்லி டான்ஸ் கத்துக்கிட்டேன் அப்போ வந்துட்டு இந்த மாதிரி இடுப்பை ஆட்டணும் அப்படிங்கிற வந்து ஒவ்வொன்றும் நான் கத்துக்கிட்டேன் குச்சிப்புடியில வந்துட்டு இந்த மாதிரி குச்சிகள் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும் ரெண்டு கை பயன்படுத்தணும் அப்படிங்கறத வந்துட்டு நான் ஒவ்வொரு இடத்லியும் ஒவ்வொன்றும் கத்துக்க ஆரம்பிச்சேன் அப்போதான் எனக்கு தெரியும் பரதம் மட்டும் கிடையாது நாட்டில வந்துட்டு நிறைய நடனம் இருக்குது அப்படிங்கறத வந்துட்டு நான் அங்கே போய்தான் கத்துக்கிட்டேன் அதுக்கு எனக்கு அந்த டீவி ஷோ ரொம்ப ஹெல்ப் ஃபுல்லாக இருந்துச்சு டான்ஸ்சுன்றது வந்துட்டு ஒரு ஒரு கட்டத்தை மட்டும் கிடையாது அது நிறைய கட்டத்தில் இருக்குது ஊர் குள்ளயெலாம் ஆடுவாங்கள் ஒயிலாட்டம் கரகாட்டம் மயிலாட்டம் அது எல்லாமே வந்துட்டு நடனம் நடனத்துக்குள்ளே ஒரு இதுதான் அப்படிங்றது எனக்கு அங்கே போய்தான் தெரிஞ்சது அது எனக்கு ரொம்பவுமே வந்துட்டு ஒரு பெரிய அனுபவமாக இருந்துச்சு